நான் துணி வாங்குறத்துக்கு போனேன் அப்போ வந்து அந்த ஒரு சாரீ எடுத்தேன் அதில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த சாரீயோட ரேட்டே அந்த சாரீ கட்டுறத்துக்கும் நல்லா நல்லா இருக்கும் ஏன்னா பார்டரு கலரு எல்லாமே டபுள் கலராக இருக்கும் அது கட்டும் போது சாரீ ஃப்லீட்டிங் துணி மடிக்கிறத்துக்கு ஃப்லீட் எடுக்கிறத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அது ரொம்ப பெனிஃபிட் தான் நம்மளுக்கு ஆயர் ருவாக்கி நல்ல சாரீ தான் அது இது சாரீ டிசைன் ஃப்ளவர்லான் இருக்கும் அந்த சாரீயில் அதலாமே நல்லா இருக்கும் பிளீட் எடுத்து கட்டும்போது நல்லா நல்லா இருக்கும் மடிப்பு எல்லாமே நல்லா வரும் சாரீயில் வந்து கலர் போகவே போகாது நல்லாதான் இருக்கும் அந்த கலர் சாரீ